ஹலோ சார் சார் சாருங்களா சார் என்னோட பேர் வந்து நித்யா நான் இங்கே உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் இருக்கேன் பின்னாடி தெருவில் இருக்கேன் வீட்டில் வந்து பாத்ரூமில் தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கு சார் நிறைய ஒரு ரெண்டு நாளாகவே அப்படிதான் இருக்கு நாங்கள் பைப் சேஞ்ச் பண்ணிப் பார்த்தோம் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு அப்படியுமே அது வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டேதான் சார் இருக்குது நிறையா தண்ணி போயிடுச்சு சார் அது அதெல்லாம் எதுவும் பண்ணலேங்க சார் அப்படிங்களா எப்போது வருவீங்க நீங்கள் உங்கள் உங்கள் வீடு இருக்குல்ல சார் உங்கள் ரோடு இருக்குல்ல சார் அதுக்கு ஆ ப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் பார்த்திங்களா இப்போ தான் பக்கத்து வீட்டில் இருக்கறவங்க சொன்னாங்க நம்பர் கொடுத்தாங்க நீங்கள் பார்ப்பீங்க நல்லா அப்படீனு சொல்லிவிட்டு ஆ நேராக வரலானு பார்த்தோம் உங்கள் வீடு பூட்டி இருந்துச்சு சரி நம்பர் கொடுத்தாங்க அதனால நான் உங்களுக்கு கால் பண்ணேன் இப்போ வர முடியுங்களா சார் ஆமாங்க சார் ப்ளு கலர் பில்டிங் ஆ ஆ ஓகே சார் இப்போது திங்க்ஸ் எல்லாம் எதுனா வாங்கணும்னா நாங்கள் தான் போய்ட்டு வாங்கிகிட்டு வரணுமா இல்லை அமௌண்ட்டு கொடுத்தா நீங்களே வாங்கிகிட்டு வந்துடுவீங்களா சார் சார் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை வாங்குகிற மாதிரி அதனால் தான் சார் கேக்குறேன் எல்லோரும் ஆஃபீஸ் போய்ருக்காங்க

ஓகேங்க சார் நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன என்னென்று பாருங்கள் எது எது வாங்கணும்னு நிறைய தண்ணி நிறைய தண்ணி போய்ட்டு இருக்கு சார் அதனால தான் அர்ஜெண்ட்டாக வரணும் சார் ஆமாம் சார் என்னங்க சார் ஸ்மெல்லா இல்லை சார் அதெல்லாம் ஆஹான் அதெல்லாம் எதுவும் வரலேங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் வாங்க ஆ ஆ தேங்க்யூ சார் ஆ